இருவது ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரம்